ஹலோ நான் விக்னேஷோட பேரண்ட் பேசுகிறேன் என் பையன் படிக்கிறானா இல்லையானு தெரிஞ்சுக்கிறத்துக்காக

ம் மற்ற சப்ஜக்ட்டில் உள்ள மார்க்லாம் சொல்ல முடியுமா

சார் நீங்கள் தான் சார் கொஞ்சம் பார்த்துக்கணும் சார் நீங்கள் வேணா டியூஷன் எடுக்கலாம்ல என் பையனுக்கு சார் மற்றபடி என் பையனுக்கு என் பையனுக்கு டிசிப்ளீன்லாம் எப்படி இருக்கு

ம் சார் இதுக்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் சொன்னிங்கன்னா கொஞ்சம் பெட்டராயிருக்கும்

சார் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான் ஸ்கூலில் இருக்கிறது தான் ரொம்ப நேரம் அதுவும் உங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப நேரம் அப்போ நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும் டிசிப்ளீன் இருக்கட்டும் சார் டிசிப்ளீன் விடுங்கள் இல்லை என் பையன் டிசிப்ளீன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியும் அவனோட ஸ்டெடிஸுக்கு வாங்க ஸ்டெடிஸ் வந்து உங்கள்ட்ட விட்டால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ம்

ம் ஷுயர் ம்